மற்ற ஸ்கூலுக்கு எப்படி பக்கத்து ஊரில் இருக்க ஸ்கூலுக்குலாம் பசங்க எங்கள் ஊருலேருந்து எப்படி போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பஸ் இருக்கும் ஒரு சில டைம்ல அந்த டைமிங்க்கு ஒரு பஸ் இருக்கு அந்த டைமிங்குள்ளே போகற பசங்க வந்து அந்த பஸ்ஸில் போயிவிடுவாங்க ஒரு சிலவங்க வந்து ஆட்டோ வச்சு அனுப்பிவிடுவாங்க பஸ் டைமிங்கலாம் ஒரு சிலவங்களுக்கு செட் ஆகாது அதனால் என்ன பண்ணுவாங்க அவங்களாம் வந்து ஆட்டோ வச்சு அனுப்பிவிடுவாங்க ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க இந்த டென்த் டுவல்த் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ஸ்டெடி இருக்கும் அவங்களாலலாம் வந்து காலைல அந்த அவங்க போகற டைமுக்கு வந்து பஸ் எதுவும் இருக்காது அதனால் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சைக்கிள் வந்து சைக்கிள்லருந்து போவாங்க அந்த மாதிரி வந்து அவங்கல்லாம் போவாங்க ஒரு நல்ல தரமான உயர்ப்பு கல்வி கிடைக்குதான்னு பார்த்திங்கன்னா கிடைக்குதுதான் ஃபஸ்ட்டுல்லாம் வந்து கவுர்மென்ட் ஸ்கூல் அவ்ளோவாக சேர்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்க டீச்சர்ஸ்லாம் ஒழுங்காக அவ்வளவும் நடத்த மாட்டாங்க அந்த மாதிரி ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கவர்மென்ட் ஸ்கூலும் ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் சொல்லித்தராங்க ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக ப்ரைவேட் ஸ்கூல்லையும் நல்லா தான் சொல்லித்தராங்க ஒரு நாள் ஒரு ஒரு தரமான ஒரு ஆரம்ப கல்வி வந்து நான் கிடைக்குது அப்படின்னு தான் நான் நினைக்குறேன் அதற்கப்றம் வந்து பசங்களுக்கு வந்து படிக்குறதில் அப்படி என்ன சவால்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா போக்குவரத்து தான் ஒரு சவாலாக இருக்கு ஏன்னா அவங்க காலையில ஏந்துரிச்சு கிளம்பி போயிவிட்டு வரது பஸ்ஸு டைமிங்க்கு இல்லாததுனால எல்லாமே கொஞ்சம் நடந்து வரதாலாம் இருக்கு ஈவினிங் டைம்லலாம் பஸ்ஸு அவ்வளவு இருக்காது அதனால் அங்கே ஸ்கூல்லேருந்து நடந்து தான் வருவாங்க அதுவும் நடந்து வந்துவிட்டு படிக்கிறதுலாம் வந்து ரொம்ப சவாலானது தான் ஏன்னா நடந்து வந்து ரொம்ப டயர்டாயிடுவாங்க அதனால் வந்து அவங்க படிக்கிறது வந்து ரொம்பையும் சவாலாக தான் இருக்கு